வணக்கம் சார் வணக்கம் சார் சார் என்னோட பேர் கணேஷ் என்னோட பேர் கணேஷ் இப்போது என்னோட டிஸ்ட்டிக் வந்து இங்கே சிதம்பரம் இங்கே நான் கடலூரில் இங்கே வந்து நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு எஜுகேஷ்னல் லோன் வந்து தேவைப்படுது ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்ன்ட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு நெனைச்சிட்ருக்கேன் இப்போ காலேஜில் போய்ட்டு கோர்சஸுலாம் பார்த்துட்டேன் தென் வந்து அவங்க எல்லா டீட்டெயிலும் போக ஒரு நைன்ட்டி தௌசண்ட் கிட்டே எஜுகேஷன் வந்துக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இருக்கும் தம்பி அப்புடின்னு சொன்னாங்க ப்ளஸ் ஹாஸ்ட்டல் எல்லா ஃபீஸும் சேர்த்து ஸோ எனக்கு எஜுகேஷ்னல் லோன் வேணும் சார் உங்க பேங்க்கில் ஸோ அது சம்பந்தமாக தான் உங்கள்ட்ட பேசலான்ட்டு பார்த்தேன் சார் சார் என்ன மாதிரி சர்ட்டிவிகேட்ஸு சார் ஆ அதான் டென்த்து டுவெல்த்து எல்லாம் இருக்குது தென் வந்து கம்யூனிட்டி மற்ற இன்கம் சர்ட்டிவிகேட்ஸுலாம் என் கையில் இருக்குது சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்ட்டிவிகேட் என்ட்ட இருக்குது ஸோ அதை வைச்சி தான் சார் மூவ் பண்ணணும்

ஓகே சார் ஆமாம் சார் கடலூரில் சரிங்க சார் ஓகே அப்பா வந்து இங்கே டீச்சிங்கில் இருக்காங்க சார் டீச்சிங் டீச்சிங்கில் இருக்காங்க சார்

அப்பா லோன் எடுத்திருக்காங்க அதை ப்ராப்பராக கட்டிக்கிட்டுருக்காங்க சார் கட்டிக்கிட்டுருக்காங்க அவங்க செக்மெண்ட்டில் தனியாக இல்லை ப்ரைவேட்டு இல்லை அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார் ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டை பார்த்துக்குறாங்க அக்கௌண்ட்ஸு நம்ம அக்கௌண்ட் நம்பர்லாம்ங்களா சார் ஆ ஓகே சார் அக்கௌண்ட்ஸ் நம்பருலாம் அக்கௌண்ட் நம்பருலாம் அனுப்ச்சுவிடுறேன் இங்கே சிபிலில் எதுவும் பிரச்சனை வராதில்ல சார் மேபி அதில் ஏன்னா சிபில் இருக்குது எனக்கு செவன் ஹண்ட்ரட் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி அது ப்ராசஸுக்கு சரியாக ஆகுமா சார் இல்லை ஏதாவது சிக்கல் இருக்குமா அதில் ஏதாவது

ம் ஓகே சார் ஓகே சார் இப்போ நான் அப்ளை பண்ணால் இப்போ எவ்வளோ நாளில் சார் மேபி அது ப்ராசஸ் ஆகிட்டு எனக்கு கிடைக்கும் கையில் த்ரீ மந்த்துக்கிட்டே ஆகும்ங்களா

ம் ஓகே சார் ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் எப்படி சார் இப்போ நான் ஆ சொல்லுங்கள் சார் இல்லை இது இதுக்கு முன்னாடி எதுவும் எனக்கு பர்ஸ்னலாக எதுவும் லோன் எடுக்கலை அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்குது எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு லோனு எஜுகேஷன் தான் ஃபஸ்ட் லோன்னாக போட்டுருக்கேன் இப்போது ம் ம் ம் ஓகே சார் ம் ஓகே சார் ம் ஓகே சார்

ஆ இருக்குது சார் இருக்குது சார் கையில் இருக்குது ம் இருக்குது சார் ம் ஓகே சார் ஓகே சார் ஆ இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ வரும்ன்னு கொஞ்சம் சடன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லிவிடுங்க சார் எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்ன்ட்டு

ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன்